ஹலோ அந்தோ அந்தோணி பேரன்டா ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துவுட்டேனே பார்த்திங்களா ஆமாம் ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான் டியூஷன் டியூஷன் எதாது அனுப்புகிறீங்களா இந்த ஸ்கூல்ல டியூஷன் எடுக்கிறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபீஸ்ஸு நீங்கள் கட்றமாரி இருந்தால் சேர்த்து விடுங்க நேற்று பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தோம் ஏன் வரல பேரன்ட்ஸ் மீட்டிங்க்கு ஒழுங்காக வாங்க வந்தால் தானே தெரியும் எப்படி படிக்கிறான்னு

ஆ சரி நான் பாக்கேன் சேட்டை பண்ணுறான் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் டியூஷன் மட்டும் அனுப்பி வைங்க நான் பார்த்துக்குறேன் ஆ நீங்கள் வீட்டில படிக்க வைங்க நீங்கள் வீட்டிலையும் கொஞ்சம் டியூஷன் அனுப்புங்க நாங்கள் ஸ்கூல்ல பார்த்துக்குறோம்